நான் வசிக்க கூடிய பகுதியான நாகப்பட்னத்தில் எந்தெந்த ஏரியாக்கு போவேன் கேட்டிங்கன்னா அதிகமாக நான் போக கூடிய ஏரியா கேட்டிங்கன்னா வந்து நாகப்பட்னம் பீச் ஏன் கேட்டால் நாகப்பட்னம் பீசீல் வந்து படர்ந்து விரிந்த கடற்கரை இருக்கும் சென்ட்ரில் ஒரே ப்ளாட்ஃபாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து சின்ன பசங்களாம் விளையாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சீசா பலகை ஊஞ்சல் இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ளாட்ஃபாம் இருக்கிறதுல வந்து நம்ம சின்ன ஒரு லைட்டாக ஒரு வாக் மாதிரி போகலா போயிட்டு வரலாம் கடலுக்கு அங்கே கடற்கரை அங்கேங்க இப்போ நிழல்குடை மாதிரி வச்சுருப்பான் அந்த குடையில் உட்காந்து ஈவ்னிங் டைம்ஸ் வந்தால் பேசிகிட்டு உட்க்காந்துருக்குலாம் இது ஒரு மிக சிறந்த பொழுதுபோக்கு இடமாக இருக்கும் நாகப்பட்னத்தில் அடுத்து கேட்டிங்கன்னா வந்து நாகப்பட்னம் வேளாங்கண்ணி நாகப்பட்னம் வேளாங்கண்ணி கேட்டிங்கன்னா வந்து ஆரோக்கியமாதா நேராக கட்டப்பட்ட கோயில் தான் நாகை வேளாங்கண்ணி இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிறிஸ்துவரோடய புனித தளம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஃபாரின்ஸ்லேருந்து மக்கள் வந்து இங்கே பார்த்து இறைவனை வந்து பிராத்த பிராத்தனை பண்ணிகிட்டு போகிறாங்க அடுத்து கேட்டால் வந்து நாகூர் நாகூரில் என்னனு கேட்டிங்கன்னா வந்து நாகூரில் வந்து இஸ்லாம் மதத்தான மசூதி இருக்குது நாகூர் தர்கா வந்து பிற்காலத்தில் முன்னூற்றி இருபது வருடம் பழமையான மசூதினு சொல்கிறாங்க வந்து அந்த மசூதியில் வந்து ஆண்டாண்டு வந்து சந்தன கூடு விழா நடக்கும் சந்தன கூடு நடக்கும் போது வந்து ஏஆர் ரகுமான் இருக்காருல அவர் வந்து அந்த சந்தன கூடு நடக்கும் போது வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துப்பார் அடுத்து கேட்டிங்கன்னா வந்து அதிகமாக போகிறது மெனக்கெட்டு நாகப்பட்னம் கடைத்தெரு நாகப்பட்னம் கடைத் தெருவில் வந்து என்னா நல்லாருக்கு கேட்டிங்கனா வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா கிடைக்கும் அப்புறோம் வந்து நாகப்பட்னத்துக்கு முக்கியமான ஏன்னனு கேட்டிங்கனா வந்து மீன் பிடித்தல் அக்கரப்பேட்ட பாலத்தில் ஏறி இறங்குனா பெரிய ஹார்பர் இருக்குது அந்த ஹார்பரில் வந்து இபபோ தினமும் காலையில் போனால் என்னென்ன மீன் வகை வேணுமோ எல்லா மீனும் கிடைக்கும் இது தான் வந்து நான் நான் இருக்கிற பகுதியில் வந்து சுற்றி பார்க்க கூடிய மிக முக்கியமான ஏரியாஸ்